விவசாயத்தை பற்றி என்ன நினைக்குறேன்னா விவசாயம்னா ஒரு சின்ன ஒரு செடியை வச்சு அதில் ஒரு வளர்க்கமோதே ஒரு ஆசை எவ்வளோ மனசுக்கு ஆறுதலும் சந்தோசமும் வருது அதே விவசாயம் தெரிஞ்சவங்க அது செய்யலைன்னா அவங்களோட சோம்பேறித்தனமாகதான் இருக்கும் நம்ம செய்கிற விவசாயத்தனால் எவ்வளோப்பேர் வயிறார வயிறு பசியாருறாங்கன்றத நினச்சாங்கன்னா அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சாங்கன்னா விவசாயம் செய்யாமல் இருக்கமாட்டாங்க அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறவங்க பிரஸ்நேகம் பண்ணுறவங்க அவங்களுக்கு வந்து அந்த விவசாயம் பண்ணால் தான் சாப்பிடுணும் விவசாயம் செஞ்சுதான் சாப்பிடுணுன்னு எண்ணம் உள்ளவங்க விவசாயத்தில் முழு மூச்சாக இருப்பாங்க அந்த விவசாயம் செஞ்சு செஞ்சு பார்க்கம் போது கடுமையான உழைப்பில் அதன் வேறு பலன் கிடைக்கும் போது அந்த பலனை அனுபவிக்கக்கூடிய மன சந்தோசம் வேறு எதுலேயுமே கிடையாது சின்ன நம்ம சும்மா வீட்டுங்களில் ஒவ்வொரு செடிக்கொடி வச்சு அதில் ஒரு பூ பூத்தாலோ ஒரு காய் காய்ச்சாலோ எங்கள் வீட்டில் உள்ளே இந்த மரத்தில் பூ பூத்துருக்குது இந்த செடியில் பூ பூத்துருக்குது எங்களுக்கு எங்கள் வீட்டில் இப்படி காய் காய்ச்சிருக்குன்னு பார்க்கம் போது அக்கம்பக்கத்தில் எவ்வளோ பேருக்கு இந்தாங்க இந்தாங்கன்னு எடுத்து எங்கள் வீட்டில் காய்ச்சது எங்கள் வீட்டில் பூத்ததுனு சொல்லி கொடுக்கம் போது ஒரு சந்தோசம் வருது அதே மாதிரி தான் ஒரு விவசாயி விவசாயம் பண்ணி என்னோடய வயலில் இது விளைஞ்சிது என் வயலு நெல்லு என் வயல் நெல் பயறு என் வயலில் விளஞ்ச உளுந்து அப்படினு சொல்லி வெளியில் கொண்டு வந்து அதனால் ஒரு பத்ருபா கிடச்சிதுன்னா நான் உழைச்சேன் எனக்கு இன்றைக்கு பத்ருபா கிடைச்சிது என்னோடய உழைப்பில் இவன் சாப்பிட்டான் அவன் சாப்பிட்டான் அவனுக்கு கொடுத்தேன் இவனுக்கு கொடுத்தேன்றது விவசாயம் செஞ்சு அதில் சந்தோஷப்படுறது சந்தோசம் விவசாயம் செய்யாமல் அதை சி யாராக இருந்தாலும் சரி விவசாயம்னு இல்லை ஒரு சிறு செடிக்கொடி வளர்த்து அதில் சந்தோஷப்பட்டால் தான் அதனால் நம்மளுக்கும் விவசாயம் நம்மளுக்கும் செடி வளர்க்கணும் விவசாயம் பண்ணணுன்னு வரும் நம்மளுக்கு அடுத்து வர தலைமுறைக்கும் அதனோடய ஈடுபாடு கொடுத்தா தான் அதோடய ஆசை நிறவேறும் அது ஒரு சந்தோசம் அது நம்ம பட்ட சந்தோசம் மற்றவங்களுக்கு படணுல்லையா அதனால் விவசாயம் செய்கிறத ஊக்குவிக்கணும் எல்லோரையும் துரிதப்படுத்தணும்